ஹலோ சொல்லுங்கம்மா ஆ சூரியா ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் சரிம்மா அப்படியா சரிம்மா ம் சரிம்மா இப்போது உனக்கு சரிம்மா இப்போது எவ்வளோ நேரம் எத்தின நாளைக்கு உங்களுக்கு மெடிஷன் கொடுத்துருந்தோம் ஒரு வாரம் கொடுத்துருந்தோம் ஒரு வாரம் ரெஸ்ட்டு எடுத்திங்களா அம்மா மெடிஷன் கொடுத்தா ஒரு ஒன் ஒன் வீக் ரெஸ்ட்டு இருக்கணுன்னு சொல்லிருந்தேன் ரெஸ்ட்டு எடுத்திங்களா ப்ராப்பராக மெடிஷன் போட்டுக்கிறிங்களா ம் இப்போது முன்ன வந்தது கூட பெயின் அப்படியே இருக்குதுங்களா இல்லை குறஞ்சிருக்குங்களா நீங்கள் ரெஸ்ட்டு எடுக்கணும்லம்மா அதுக்கு தான்மா ரெஸ்ட்டு எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெஸ்ட்டு எடுக்காமல் வந்து மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சரி வாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்ட்னு ஆனால் நீங்கள் ப்யூராக ரெஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் இது வந்து க்ளியராகும் ஆ நீங்கள் ரெஸ்ட்டு எடுக்காமல் வேலைக்கு போயிட்டே இருந்திங்கன்னா நீங்கள் என்ன மெடிஷன் எடுத்தாலும் வந்து சரியாகாது ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து தானே முக்கியம் ஹெல்த நம்ம பார்த்துக்கணும்ல சரி வாங்க ஆ நெக்ஸ்ட்டு வீக் வாங்க நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கூட பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு ம் ஓகேம் மா ஓகே